கால்நடை வளர்ப்பு தொடர்பாக சில விஷயங்கள் விதிமுறைகள் சட்டங்கள் என்னான்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து கால்நடையால் ஒரு சில பிராணிகள் மூலியமாகதான் நம்மளோட சமூகத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கு சில கால்நடைகள் மூலியமாக எந்த வித பிரச்சனைகளும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நாய் அது எடுத்துக்கிட்டோன்னா அதால் இன்னக்கு எவ்வளோ குழந்தைகள் வந்து பாதிச்சிருக்காங்க அதோட கடிப்புனால எவ்வளோ குழந்தைகள் ரோட்டில் நடமாட முடியாமல் எவ்வளோ முதியவர்களை எவ்வளோ குழந்தைகளை அது வந்து பாதிச்சிருக்கு எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்கிறது வந்து இப்போ ஒரு சமீபகாலமாக என் மனநிலையிலையே பாதிச்சமான விஷயங்கள் பயப்புடக்கூடிய விஷயங்கள் இந்த கால்நடை பிராணிகளான நாய் அப்படிங்கிற ஒரு விலங்குகிட்ட இருந்து இந்த பாதிப்பை நாங்கள் எல்லாருமே உணர்கிறோம் இதனால் விவசாயிகள் எப்படி பாதிக்கிறாங்கன்னா ஒரு வேலை இப்போ அவங்க பயிரிட்டு வச்சுருக்க அந்த வயகாட்டில் இரவு நேரங்களில் இந்த மாதிரியான கால்நடைகளான பன்றிகள் நாய்கள் யானைகள் இந்த மாதிரியான கால்நடைகளால் பெரிய பாதிப்புகள்லாம் அசம்பாவிதங்கள்லாம் நடந்த மாதிரி நிறைய செய்திகளும் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்டணும்னா கட்டமைப்புகள் நம்மளுக்குரிய கட்டமைப்புகளை நம்ம ரொம்ப உறுதியாக செஞ்சிக்கிட்டா இதுலேர்ந்து நிறையா தவிர்க்கலாங்கிறது என்னோட கருத்து ஒரு கால்நடை உள்ள வருதுன்னா ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள செஞ்சு வைக்கிறது மூலியமாக இல்லை டக்குனு அதை கட்டிக்கிற ஒரு கயிறில் கட்டுற மாதிரியும் ஒரு வலையில் சிக்குற மாதிரியான அமைப்புகளை கட்டிக்கிட்டா அதுலர்ந்து விவசாயிகள் பாதிப்புகள் குறையும் இந்த பிரச்சனையை வந்து நான் நிறையா யூடியூப் சேனல்களை நெ நிறையா செய்திகள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதுலர்ந்து எப்படி மீட்கிறதுங்கிற புத்தகத்தை பற்றி எனக்கு புத்தகங்கள் மூலியமாக இதுலந்து எப்படி நம்ம வெளியே வரதுங்கிற கருத்து எனக்கு தெரியல நான் புத்தகங்களை படிச்சதில்லை நான் நிறையா யூடியூபர் சேனல் செய்தி கட்டுரைகள்லலாம் நிறையா நான் பார்த்துருக்கேன் இதுலந்து எப்புடி அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு மாதிரி இந்த கால்நடைகளை நம்ம பராமரிக்கணும்ங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன்